ஏன்னா நாங்கள் வாழ்றது வந்து கிராமம் தான் கிராமத்தில் எல்லோருமே கைத்தொழில் செய்கிறவங்க தான் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து கத்தரிக்காய் பயிரிடுறது தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதுக்கப்புறம் நெல் பயிரிடுறது ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி இருக்கும் போது கிராமத்தில் எல்லோருமே தொழில் கைத்தொழிலுக்கு போனால் தான் உண்டு அந்த மாதிரி இருக்கும் போது ஒருத்தர் ஒருத்தரும் நிலத்தையே நம்பி இருக்காங்க எல்லோருமே சொந்த நிலத்துல பயிர் வச்சு அங்கே அவங்க ஒரு நாலு பேருக்கு வேலைக்கு கூப்பிட்டு அந்த மாதிரி எல்லாருமே கைத்தொழிலை வச்சு தான் இருக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வெளியில எங்கேயும் போய் வேலைக்கெலாம் போகிறது ரொம்ப கஷ்டம் அதனால எல்லோருமே எங்களுடைய ஊரில் வந்து எல்லோருமே கழனி வேலைக்கு தான் போவாங்க நெல் பயிர் விதைக்கிறதுலேந்து நாற்று வளர்கிறதுலருந்து நாற்று எடுத்து பயிருக்கு நடுறதுலருந்து அந்த பயிர் கதிர் வச்சு நெல் அறுவடை பண்ணுற வரைக்கும் எல்லோருக்குமே கிராமத்தில் வேலை இருக்கும் அப்போது கிராமத்தில் நெல் பயிரிடுறது கத்திரிக்காய் அறுவடை செய்யிறது மிளகா பயிர் வைக்கிறது வேர்க்கடலை பயிர் செய்கிறது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை அதை பிடுங்கி பறிக்கிறது அது மொதல்க்கொண்டு எல்லோருமே கிராமத்தில் பயிர் வேலை செஞ்சு கைத்தொழில் செஞ்சு எல்லோருமே அது மூலயமா தான் பிழைக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே நிலத்த நம்பி கிராமத்தில் பயிர் செய்கிறதெலாம் நம்பி கை வேலைக்காக மட்டும்தான் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் எல்லா வகையான காய்கறி எல்லாமே பயிர் செய்வாங்க எல்லோருமே தொழில் செய்யிறதுக்காகவே பயிர் செஞ்சு அதில் வரறதுல தான் எல்லாருமே வாழ்றோம் எங்கள் ஊரில் வந்து தொழில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லோருமே நெ வயலை நம்பி தான் இருக்கிறாங்களே